எனக்கு பிடித்த உணவு பொருள் என்னன்னு பார்க்குறப்ப அது மீன் தான் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எங்கிட்ட வர்றப்ப அதை நான் நிச்சயமாக ஒரு தெளிவான விடையை கொடுத்தாகணும் ஸோ முதல்ல மீன்கள் மீன்களை மக்கள் விரும்பி சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அதோடைய ருசி அதனுடைய அதில் உள்ள சத்துக்கள் அதை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட மீன்ல முள் உள்ள மீனும் இருக்குது முள் இல்லாத மீனும் இருக்குது இதில் முள் உள்ள மீனை விட முள் இல்லாத மீன் ருசி அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன அதில் தான் முள் இருக்கும் எப்படி ரோஜாவில முள் இருக்கோ அதே மாதிரி இப்போ எனக்கு பிடித்த மீன்கள்னு பார்க்குறப்ப முதல் மீன் துள்ளுக்கெண்டைன்னு சொல்லுவோம் துள்ளுக்கெண்டை இல்லை சிவப்பு மீன் இல்லைனா அதுக்கு சங்கரானு சொல்லுவாங்க அந்த மீனை ஸோ பல வகையான பேர்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மீன் இந்த மீன்ல முள் கம்மியாக இருக்கும் மீன் பார்க்க முதல்ல நல்லாயிருக்கும் ஏன்னா சிவப்பு கலர்ல மக்களை ஈர்க்கிற வண்ணத்தில் இருக்குது விலையும் ஓரளவுக்கு நடுத்தரமாக இருக்கும் ஸோ எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட்லாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான மீன் இந்த மீன் தான் கோலா மீன் இந்த கோலா மீனுங்கிற பேரை நம்ம எப்போ கேள்விப்படுவோம்னால் கோடைக்காலம் வர்றப்ப தான் ஏன்னா அப்போ தான் கடல்ல இது அதிகமாக இனப்பெருக்கமாகி திடீர்னு வந்துகிட்டிருக்கும் எப்படி வரும்னால் இரவு வெளிச்சத்தில் நம்ம விளக்கு வச்சிகிட்டு இருக்கிறப்ப அதில் வந்து வேகமாக தாக்குறமாரி வரும் அப்போ இந்த மீனை பிடிப்பாங்க இந்த மீனை அருகினில் கிடைக்கிறதுனால இதை என்ன பண்றாங்கன்னா மக்கள் எண்ணிக்கைக்கு விக்கிறாங்க அதாவது மற்ற மீன்கள்லாம் விலைக்கி விற்கிறப்ப இந்த மீனை மட்டும் எண்ணிக்கையில் விற்கிறாங்க எண்ணிக்கைலனால் எப்படின்னா நூறுபாய்க்கு எட்டு மீன் பத்து மீன் பதினஞ்சு மீன்னு அதனுடைய வரத்தை பொறுத்து விற்கிறாங்க ஓகே இதேமாரி பார்க்குறப்ப கிழங்கானு ஒரு மீன் இருக்குது இதுவும் சிவப்பு மீன் வகையை சேர்ந்தது தான் இதுவும் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நகரை மீன் எனக்கு ரொம்ப பிடித்த மீன் இந்த மீனோட ருசிங்கிறது ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்புறம் பாறை மீன் பாறை மீனுங்கிறதும் ஒரு மேலே லைட்டாக ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த மீன் ருசி நல்லாயிருக்கும் காரை மீன் அளவில் சிறுசாக இருக்கும் ஆனால் ருசி பயங்கரமாக இருக்கும் அடுத்தது வஞ்சர மீன் வஞ்சர மீன் வறுவல் ரொம்ப பிரபலமான ஒரு உணவு ஏன்னா இந்த மீனோட விலையும் ரொம்ப அதிகம் ஆடு மாடுலாம் எந்த விலைக்கு விற்கிதோ அதை தாண்டி விற்கிற மீன் இந்த மீன் அதே மாதிரி கனவா மீன்னு சொல்லுவோம் இந்த மீன் பார்க்குறதுக்கு மீன்மாதிரியே இருக்காது ஆனால் என்ன இதுவும் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்க்குறப்ப ஆற்று மீன்களையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆற்று மீன்கள் ரொம்ப பிரபலமான மீன் என்ன மீன் பார்த்தா கெண்டை மீன் இந்த கெண்டை மீன் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதுவும் கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ருசிக்காக வாங்குவேங்க ஆற்று மீன் ருசிங்கிறது கடல் மீனை விட வேறுபட்டு இருக்கும் இதை தவிர்த்து சுறா மீன்னு சொல்லுவாங்க கர்ப்பமான தாய்மார்கள் குழந்த பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பால் சுரக்கிறத்துக்காக பால் சுறான்னு சொல்லிட்டு ஒரு மீன் வாங்கி தருவாங்க அந்த பெயர்லையே இது இருக்கிற மாரி அது எந்த அளவுக்கு ஒரு சத்தை தரும்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்க்குறப்ப வாலை மீன் ஒன்று சொல்லுவோம் இந்த வாலை மீனுங்கிறது எப்போ கிடைக்கும்னா கார்த்திகை மாசத்தில் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் அதோடய ருசிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது முள் வாலை இந்த முள் வாலையில அதிகமான முள் இருக்கும் நான் இந்த மீன் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஆனால் இந்த மீனோட ருசி எவ்வளோ இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எதில் முள் அதிகமாக இருக்கோ அதில் தான் ருசியும் நல்லாயிருக்கும் அடுத்தது பொறுவா மீன் அளவில் சின்னதாக இருக்கும் ஆனால் முள் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி கேரள மக்களுக்கு பிடித்த ஒரு மீன் என்ன மீன்னா மத்தி மீன் இந்த மத்தி மீன் பார்க்குறதுக்கு கருப்பா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ருசிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சத்து இன்னும் அதிகமாக இருக்கும் இதேமாரி பலவகையான மீன்கள் வந்துக்கிட்டே இருக்குது நெத்திலி மீன்னு ஒரு மீன் இருக்குது இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த மீனை கொழம்பு வச்சோ வறுத்து சாப்பிட்றப்ப முள்ளோட சேர்த்து சாப்பிட்றலாம் ஏன்னா அதனுடைய முள்ளுங்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றது அதேமாதிரி ஒளி விளக்குனு ஒரு மீன் இருக்குது இந்த மீனும் நல்லாயிருக்கும் இதமாரி மீன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது பட் சொல்லுறதுக்கு நேரம் பற்றாது அதனால் இதோடய நிறுத்திக்கிறேன் மக்கள் விரும்பி உண்ணுற மீன்கள் எப்படின்னு பார்க்குறப்ப நடுத்தர மக்கள் அதிகமாக சாப்பிட்றது ருசியும் இருக்கணும் விலையும் சற்று கம்மியா இருக்கணும் அதேமாரி முள்ளும் கம்மியாக இருக்கணும் அந்தமாரி மீனை தான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க